ஆமாம் நான் விளையாட்டுக்கு ஊக்கத்தொகை வாங்கியிருந்தேன் அது எப்படின் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சின்னதிலிருந்தே விளையாடுவேன் அதை வெச்சு வந்து கவர்மெண்ட்லருந்து எனக்கு ஒரு ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க அது வந்து கிராமத்துக்கு ரெண்டு பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை வந்து எனக்கும் கொடுத்தாங்க அது எப்படின்னா சி சின்னதுலிருந்தே ஃபஸ்ட் ப்ரைஸ் செக்கேண்ட் ப்ரைஸ் அப்பிடிலாம் வாங்கினேன் அதை வெச்சு அடுத்த லெவல்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காவே எனக்கு கொடுத்தாங்க நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்டேட்டில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் கிராமத்தில் வந்துட்டு என்னையும் செலக்ட் பண்ணி எனக்கும் அந் வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்தாங்க அதுக்காக வந்துவிட்டு என்னோடய மார்க் ஸீட் ப்ரூப்ஸூ சர்டிவிக்கேட் அதெலாம் வந்துவிட்டு வாங்கிப் பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறந்தேன் எனக்கு அந்த ஊக்கத்தொகையே கொடுத்தாங்க